ஆ மேடம் ஃப்ரெஷ் மார்க்கெட்டுங்களா ஆ மேடம் நாங்கள் கொஞ்சம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வளைகாப்பு ஃபங்க்ஷனு ஆ அதுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு இருக்கோம் உங்ககிட்ட என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது மேடம் எனக்கு கொ ஆப்பிள் கொஞ்சம் ஆப்பிள் சாத்துக்குடி அப்புறோம் ஆரஞ்ச் இதெல்லாமே தேவைப்படுது ஆ ஓகே மேடம் ஆப்பிள் வந்து ஒரு ரெண்டு கிலோ போட்டுக்கோங்க ம் ஆரஞ்ச் ஒரு ரெண்டு கிலோ மாதுளம் பழமும் ரெண்டு கிலோ போட்டுக்கோங்க கிரேப்சுஸ்ஸில் வந்து கருப்பு திராட்சை ஒரு ஒரு கிலோ அப்புறம் ப பச்சை கலர் அந்த க்ரீன் திராட்சை அதில் ஒரு ஒரு கிலோ போட்டுக்கோங்க அடுத்தது வாழைப்பழம் வந்து அந்த ஒரு தாராக கொடுத்துருங்க சாத்துக்குடி வந்து ரெண்டு கிலோ வந்து தனியாக அந்த தாம்பூலத்துக்கு வைக்கிற மாதிரி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு தாம்பூல பையில் போடுறதுக்கு ஒரு எட்டு கிலோ அப்படி பண்ணிடுங்கள் தட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோ இது தனித்தனியாக பேக் பண்ணிடுங்கள் ம் இதெல்லாம் எவ்வளோ மேடம் வருது ரேட்டு ஆப்பிள் எவ்வளோ வருது

சரி ஓகேங்க எவ்வளோ மேம் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க

ஆ ஓகே மேடம் அப்புறம் இன்னொரு விசயம்ங்க மேடம் அந்த சாத்துக்குடி இந்த ஆப்பிள்லாமே சொன்னே இல்லையா அதெலாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணும்போது அந்த கொஞ்சம் அந்த கவர் மாதிரி போட்டு கொஞ்சம் அந்த நார்மல் ரிப்பன் கட்டின மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்தமாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா டெக்ரேட் பண்ண மாதிரி

என்ன மேடம் இதுக்குமே சார்ஜா சார்ஜ் போடுவீங்களா சரி ஓகே மேடம் இதெல்லாமே கொஞ்சம் தனியாக பேக் பண்ணிடுங்கள் பட் ஆனால் கொஞ்சம் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் வரும் போது கொஞ்சம் டெலிவரி பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா டெலிவரி சார்ஜ் அது எப்படி நீங்களே இது பண்ணிப்பீங்களா இல்லை அதுவுமே நாங்கள் ஃப்ரீ டெலிவரி ஆ ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ ஓகே மேடம் அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணுறேன் அமௌண்ட் எப்படி மேடம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆ ஓகே மேடம் நீங்கள் உங்கள் நம்பர் செண்ட் பண்ணுங்கள் நான் லொக்கேஷனை ரெண்டுமே நான் ஜிபேயில் பண்ணிடுறேன் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ